இந்த மாதிரி தூரத்தில் இருக்கிற ப ஒதுக்கி தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களில் இருந்த நபர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் சில டைம் அவங்களுக்கு பொழுதுபோகாத நேரத்துலேலாம் விளையாட்டுகள் பயங்கர நல்ல விளையாட்டுகள்லாம் விளையாண்டு உடலை ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சில விளையாட்டுகள்லாம் இந்த கண்ணாம்பூச்சி ஓடி ஓடி பிடித்தல் இந்தமாதிரி விளையாட்டுலாம் விளையாடி அந்த குழந்தைங்கெல்லாம் மிக ஆரோக்கியமாக இருந்து இந்தமாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடுவாங்க அதை முன்னோர்கள்லாம் நமக்கு விளையாட்டுல கண்டுப்பிடிச்சி அந்த விளையாட்டை பா பாரம்பரியமாக இப்போ கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த கிராமத்துபுறங்களில் வசிக்கும் நபர்கள் இருந்தாலும் நீங்கள் இப்போ இருக்கிற ஜெண்ட்ரேஷனில் நல்ல ஒரு சின்ன ஒரு கையில் மொபைல் ஃபோன் வச்சுட்டு அது மூலிமா வந்து எல்லாம் பண்ணிட்டிருக்காங்க ஆனாலும் அந்த போன அந்த கிராமப்புறத்தில் இருக்க நண்பர்கள்லாம் வந்து இருக்கும் போது அவங்க நிறையா விளையாட்டுக்கள்லாம் விளையாடி நல்லா பண்ணி நல்லா பண்ணுவாங்க அதில் இருக்கிற அந்த நெ நெலத்தில் எல்லாம் அந்த கோலி குண்டு போன்ற நிறையா விளையாட்டுக்கள்லாம் விளையாடி அவங்க வந்து நல்லா சிறப்பித்து விளையாண்டு இருக்கிறாங்க இன்னும் அந்த இப்போது வர்ற ஜெண்ட்ரேஷன்லாம் இப்போ மொபைல் கையில் பிடிச்சிட்டு இப்போது ஒரு ஆன்லைன் கேம் எல்லாம் வந்துருக்குது அதெல்லாம் விளையாண்டு அடிக்ட் ஆகி அதுக்கு உண்டான கண் கண்கள்லாம் வீணாக போகுது அதுக்கு உண்டான மேற்கொண்டு இருந்தாலும் வந்து மொபைல் ஃபோனை விடாமல் மறுபடியும் அதையவே புடு விளயாண்டுட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துலேலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஓடி விளையாண்டு உட்காந்து திண்ணையில் விளையாண்டுட்டு பல்லாங்குழி இந்த பல்லாங்குழிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு பேர் உட்காந்து அதை விளையாண்டு அதெல்லாம் ரொம்ப நேரமாக இருக்கும் நல்லா கேம்லாம் அதை மாதிரி விளையாண்டு இருந்திருக்காங்க போன காலத்துலேலாம் அந்த விளையாட்டு கிராம கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம் போர் அடிச்சுச்சினால் எல்லோரும் கூ நல்ல சுற்றி உட்காந்து பாடல்லாம் பாடி ஆ நடனம் ஆடி எல்லாம் பண்ணிட்டிருப்பாங்க இப்போ இருக்கிறவங்கலாம் எங்கள் ஃபோனில் பேசுறதுக்கே நேரம் சரியா இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல மன அழுத்தத்தெல்லாம் குறைக்கிறக்கு அந்த காலத்துலேலாம் நிறையா விளையாட்டுக்கள் வந்துச்சு நிறையா பேர் தியானம் தியானம் என்பது ஒரு நல்ல ஒரு கலை அதையெல்லாம் வெளிப்படுத்தி நல்ல ஒரு இதாக பண்ணிட்டு இருந்திருந்துருக்காங்க தியானம் பண்றதுனால் ரொம்ப ஈசி கிடையாது அந்த காலத்துலேலாம் அது ரொம்ப ஒரு நுண்ணியமாக பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க இப்போ வர்றதில் எல்லாம் ஃபோனில் ஹெட்செட் மாட்டி நிறையா பேர் அதற்கு அதுக்குள்ளும் மூழ்கி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க போன காலத்துலயெல்லாம் இப்படிலாம் கிடையாது இருந்தாலும் இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜெண்ட்ரேஷன்லாம் காரில் காதில் ஒரு ஒயர் மாட்டி அது மூலிமா தன்னுடைய க பொழுதுபோக்கு போக்கிகிட்டு இருக்கிறாங்க இந்த கிராமப்புறவாசிங்க விளையாட்டுக்கள் எல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாடி ஆலமரத்துக்கு அடியிலேலாம் உட்காந்து பேசி அதெல்லாம் நிறையா வேலைகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க வழிமுறைகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து எல்ல எல்லாமே ஒரே ஓரு மொபைல் ஃபோன் கையில் இருக்கும் போது தெரியும் ஒரு ஆயிரம் விளையாட்டுகள் அதில் ஏற்றி அதில் விளையாண்டு ஒவ்வொன்று போர் அடிக்கும் போதெல்லாம் ஒவ்வொன்று விளையாண்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க ஆனால் அங்கே காலத்துலேலாம் அப்படி கிடையாது புது புது பழைய விளையாட்டுக்களே விளையாண்டு அதன் மூலிமா பயன்பெற்றவர்களும் இருக்கிறாங்க மன அழுத்தத்தை குறைக்கும் அளவுக்கு விளாடுவாங்க இப்போ இருக்கிறவங்கலாம் ரொம்ப அடிக்ட் ஆகி அதில் மூழ்கி அதில் என்ன பண்றதுன்னு தெரியாமல் கடைசியில் சூசைட் பண்ற அளவுக்குலாம் மனிதர்கள் போயிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆக்கிட்டு இருக்குது இந்த மொபைல் ஃபோன் அந்த காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பழங்காலத்து விளையாட்டுக்கள் அதெல்லாம் இருந்து அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற மொபைல் ஃபோன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு ஆயுதம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு எதிர்ப்பாக இருக்கிறது படிக்க குழந்தைங்களோட படிப்பெல்லாம் வீணாக போயிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிராமப்புற நண்பர்களின் வசி விளையாட்டுகள்லாம் ரொம்ப சிறப்பானது மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்க கூடியது வழிமுறையாக எப்படி செய்கிறது என்று போன முன்னோர்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ யாரும் அதையெல்லாம் கடைப்பிடிக்கிறது இல்லை இது மூலிமா நம்ம தூரத்தில் இருக்கிற அந்த கிராமப்புறங்களில் வசிக்கும் நண்பர்களை எல்லாம் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சிக்கொள்ளணும் கொள்ளணும் அவ்வளோ தான்